கிராமப்புறத்தில் பார்த்திங்கனா கபடி ரொம்ப ஃபேமஸ்ஸாக இருக்கு அதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் லெவலில் நேஷ்னல் லெவலில் எல்லாம் விளையாட்றாங்க கபடி விளையாட்றாங்க நம்ம நாட்டுக்கு ஏதாவது பெருமை சேர்த்தது அந்த பசங்களால் நம்ம நாட்டுக்கு தான் ரொம்ப பெருமையாக இருக்கு அப்புறம் பார்த்திங்கனா தமிழ்நாட்டில் பார்த்திங்கனா அந்த நொண்டி சிலம்பம் பல்லாங்குழிலாம் இருக்கு அந்த சிலம்பம் பார்த்திங்கனா நம்ம தடுக்க பாதுகாப்பாக தடுக்கிறதுக்கா விளை இது பண்றாங்க அதற்கப்பறம் பல்லாங்குழிலாம் பார்த்திங்கனா பெண்கள் அதை அதிகமாக விளையாடுவாங்க அதை ஜாலியாக விளையாடுறக்காக அதை விளையாட்றாங்க அதற்கப்பறம் பார்த்திங்கனா நொண்டி பெண்கள் ஆடுவாங்க அப்புறம் பார்த்திங்கனா இந்த கம்பு சண்டபோடுகிறது அதெலாம் பார்த்திங்கனா நம்ம பாரம்பரியத்துக்கு முக்கியமானது அது அடையாளத்துக்கான சேர்வது